எனது ஓ என்னோடய ஓவியம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் அண்டு காலேஜ் ரெண்டுலேயுமே பெஸ்ட்டாக இருந்துருக்குது இதில் இருந்ததில் என்னோடய சின்ன வயசில் ஸ்கூலில் நான் வரைஞ்ச ட்ராயிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போதான் நான் ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் எங்கள் வீ எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி மூணு பேர்த்துக்குமே தெரியும் எனக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு நான் சப்போஸ் அப்படி ட்ராயிங் வரைய ஆரம்பிச்சிட்டேனா என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டீனும் கேட்கமாட்டாங்க நீ வரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸ்கூலில் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் போய் வரைஞ்சி இருக்கேன் அது ஸ்கூலில் எனக்கு கொஞ்சம் ஒரு அது ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்துச்சி ஊக்கத்தை கொடுத்ததன் மூலம் நான் அடுத்தடுத்து ட்ராயிங் வரைவதற்கு என்னை தூண்டுச்சு நான் சும்மா இருக்கற நேரங்களில் கூட ட்ராயிங் ஓவியத்தை வரைவேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சது மீன்ஸ் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டு ஒர்க்கு பண்ண தெரியாது பட் பண்ணணுன்னு ஆசை அதுக்கு முன்னாடி பேஸிக்காக இந்த ட்ராயிங்கை பழகணும் பேஸிக் ட்ராயிங் த்ரீ டி ட்ராயிங் அப்புறம் நம்ம நார்மலாக பார்க்குற ட்ராயிங்கு இது எல்லாம் வரைவேன் ஆர்டிஸ்ட்டு ஒர்க்கு மாதிரியே பேப்பர் ட்ராயிங்கும் வரைவேன் பேப்பரில் ட்ராயிங் வரைவேன் த்ரீ டி ட்ராயிங்கும் வரைவேன் எனக்கு முடிஞ்ச வரைய வரைய தெரிஞ்சதை அப்ஸர்வ் பண்ணி வரைவேன் ஏதேனும் புதுசாக பார்த்தேன்னா அந்த இதை மொபைலில் பார்த்தேன்னாலும் அல்லது எதுவும் புக்குகளில் பார்த்தேன்னாவோ ஸ்க்ரீன் ஷாட் அல்லது ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை கண்டிப்பாக வரைஞ்சிடுவேன் வரைஞ்சி பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அடுத்த வேலை பார்ப்பேன்னு பார்த்திங்கன்னா வரைவது என்னோடய ஸ்கூலில் வரைஞ்சப்போ எனக்கு பிரேயரின் போது பாராட்டும் கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புபறம் நோட்டீஸ் போர்டில் ஒட்டினாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு நல்லா நல்லா இருந்துச்சு காலேஜிலேயும் அதே மாதிரி தான் என்னோடய காலேஜு சின்ன காலேஜு ஆனால் ரொம்பவும் சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை வந்து இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் ரெண்டும் கலந்தது அந்த காலேஜில் பெஸ்ட்டாக கொடுத்து என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன் பட் என்னால் அந்தளவுக்கு அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணமுடில அந்த சுட்டிவேஷனில் ஆனால் ஸ்கூல் டைமில் எனக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை அதனால் என்னால் முடிஞ்ச வரை என்னோடய ஸ்கில்லையோ அல்லது என்னோடய திறமையை வெளிக்காட்ட முடிஞ்சுச்சி எனக்கு காலேஜை காட்டிலும் ஸ்கூலில் தான் எனக்கு வேல்யூ ட்ராயிங்கை பொருத்தளவு அதிகமாக இருந்தமாதிரி இருக்குது ஆனால் காலேஜில் ட்ராயிங் பிடிச்சது தான் பிடிச்சத வரைஞ்சேன் வரைஞ்சேன் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் வரைவேன் இன்னமும் வரைவேன் எப்போவும் வரைவேன் எதுக்காகவும் வரைவதை விட்டும் கொடுக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் என்னை பொறுத்தவரை வரையணும் வரைவேன் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் நான் வந்து தீமுன்னு பார்த்திங்கன்னா தீம் என்னோடய வரைஞ்சி என்னோடய புக்கு தமிழ் புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் தமிழ் புக்கில் அந்த சைடில் இருக்குமில்ல யாழி அந்த யாழி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தோன்னே பரவாயில்லை நல்லா இருக்குது வரையணும் அப்படின்ட்டு நினச்சேன் அன்றைக்கி நினச்சேன் அன்றைக்கியே வரைய ஆரம்பித்தேன் அதை வரைஞ்சேன் முடித்தேன் தமிழ் டீச்சர் அது தமிழ் புக்கில் வரைஞ்சி இருந்துச்சு மெயினான ஒரு கான்ஸப்ட்டு அது யாழிங்கிறது அதை கொண்டு போய் தமிழ் அம்மா அம்மா தமிழ் அம்மாகிட்ட கொடுத்து காண்மிச்சேன் அவங்க எனக்கு பாராட்டை தெரிவித்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு பாராட்டை தெரிவித்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானவோன்னே மறுபடியும் தமிழ் புக்கில் அந்த ஆத்தங்கரையில் உக்காந்துருக்க பெண்மணி மரத்தடியில் உக்காந்துருக்க மனிதன் மாட்டு வண்டி போன்ற படங்களை வரைவதன் மூலம் எனக்கு ரொம்ப தமிழ் அம்மா எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஊக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் வரைவேன் வரைஞ்சிக்கிட்ருப்பேன் என்னோடய தீம் மிகவும் பெருசு பெருசுன்னால் ரொம்பவும் பெருசும் இல்லை தீம் ஆனது வரைவேன் வரைவேன் வரைவேன் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு தெரிஞ்சவரை வரைகிறது தான் பெஸ்ட்டு எனக்கு வரைவேன்